எங்கள் ஆபிஸுக்கு கேரளாலந்து வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து நம்ம கலாச்சாரங்கள் சுத்தமாக தெரியலை ஆனால் நாங்கள் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் எப்படி சமைப்போம் எப்படி ச செய்கிறோன்றத அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அது ரொம்ப ஒரு எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது